இப்போ கிராமத்தில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தலைவலிக்கோசரம் வந்துட்டு நிறைய மருத்துவ வழிகள் இருக்குது இப்போது வந்துட்டு நம்ம தலைவலி வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து மருத்துவர்கிட்ட போவோம் ட அவர்கிட்ட போய்விட்டு என்ன மாத்திரை சாப்பிட்றது அதுக்கு என்ன பண்ணுறது இதுக்கு என்ன பண்ணுறது ரொம்ப கவலை பட்டுகிட்டு இருப்போம் ஆனால் வந்துட்டு கிராமத்தில் அப்படில்லாம் எதுவும் பண்ணவே மாட்டாங்க எளிமையாக போய்விட்டு போய் சுடு தண்ணியை வச்சுட்டு அதில் ஆவி பிடிக்கிறதா இருக்கட்டும் அதிலருந்து அப்படியே போய்விட்டு சுத்தமாக அப்படியே சும்மா காற்றோட்டமா சுற்றிட்டு வந்தால் அவங்களுக்கு தலை வலி போய்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து தலைக்கு துண்டை கட்டிகிட்டு உட்காந்தா தலை வலி சரியாக போய்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்துட்டு யார்கிட்டயாவது போய் நல்லா பேசு இல்லை சும்மா சுற்றிட்டு வா தலைவலி போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்துட்டு நல்லா தண்ணி குடிச்சுட்டு தூங்கு அப்போ சரியா போய்விடும் சொல்லுவாங்க ஆனால் வந்துட்டு இப்போ நகரத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அய்யயோ தலை வலி வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணுறது இப்போ அடுத்து என்ன பண்ணுறது அது வச்சு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருப்பாங்க அதுவே வெறும் தலைவலிக்கு பெரிய பாரமாக போயிடும் இப்போ தலை வலி வந்து மக ச நகரத்தில் இருக்கிறவங்க தலை வலி வந்துருச்சு அப்படின்னால் உடனே போய் ஹாஸ்பிட்டல் போகிறதாகட்டும் மருத்துவமனைக்கு போய்விட்டு அவங்க வந்துட்டு மருத்துவரை பார்த்துட்டு இந்த ப இந்த பக்கம் தலைவலிக்குது அந்த பக்கம் தலைவலிக்குது இவ்வளோ வலி தலைவலிக்குது எத்தனை தடவை தலைவலி வந்துகிட்டே இருக்குது ஒரு நாளைக்கு அப்படின்னு யோசித்து யோசித்து யோசித்து அதுவே பெரிய பாரமாக தலைக்கு ஏற்றிப்பாங்க அதுவும் அதுவே ஒரு தலைவலிக்கான காரணமாக போயிடும் இப்போ தா குழந்தைகளுக்கெலாம் தலைவலி வருது அப்புடினா அவங்களுக்கு சொல்ல தெரியாது அவங்க வந்து அழுதுகிட்ருப்பாங்க அதே கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க அதை புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுட்டு தலைவலி வந்துச்சுன்னா இங்கே போய் உக்காந்துட்டு கம்முன்னு உட்காந்துரு தண்ணி குடி ஒன்றும் ஆகாது அப்படின் சொல்லி உட்கார வச்சுடுவாங்க அதே கிராமத்தில் தலைவலி வந்துச்சுன்னா அங்கே போய்விட்டு அந்த மா அந்த மருத்துவர்கிட்ட போய்விட்டு அந்த டெஸ்ட்டு எடுத்துகிட்டு வா இங்கே போய் இதை எடுத்துகிட்டு வா இதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு புது பேரை வச்சு அந் எளிமையான ஒரு தலைவலிக்கு வந்துட்டு புதுசாக நோயை உருவாக்கி அதுக்கு மாத்திரைய கொடுத்து என்னென்னமோ பண்ணிகிட்டுருக்காங்க இது வந்துட்டு ஒரு வியார் வியாபாரமாக வந்துட்டு உலகத்தில் போய்கிட்ருக்கு தலைவலி வந்துவிட்டா கிராமத்தில் எதுவுமே பண்ண மாட்டாங்க எளிமையாக போய்விட்டு தண்ணியில் சுடு தண்ணி வச்சு ஆவி பிடிக்கிறதா இருக்கட்டும் விக்ஸ் வெச்சு சே விக்ஸஸ் ஆட் பண்ணி அதை சேர்த்து வந்துட்டு குணப்படுத்திடுவாங்க எளிமையான முறையில் குணப்படுத்திவிடுவாங்க இப்போது அது கிராமத்தில் இருக்க தலை வலிக்கான மருந்துவம் தான் வந்து சிறந்த மருந்து ஒரு தடவ வந்துட்டு போயிடுச்சி தலை வலிக்கு சரி பண்ணிவிட்டாங்க அப்புடின்னா ரொம்ப நாளைக்கு மறுபடி வரவே வராது அதே வந்துட்டு கிராமத்தில் வந் கிராமத்தில் கொடுக்கிறத விட நகரத்தில் கொடுத்துட்டாங்க அப்புடின்னா அது வந்துட்டு அப்போதைக்கு மட்டும் தான் அது குணப்படுத்துமே தவிர மற்றப்படி மறுபடி வந்துட்டு மறுபடி அடுத்து அடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும் இதுக்கு வந்துட்டு ஒரு அதுக்கு வந்து கிராமத்துலேயே பண்ணிகிட்டு அது மாரி பண்ணுறவுங்களே பண்ணிகிட்டு போயிடலாமே ஏன் அதை வந்து யாரும் நம்புவது இல்லை அப்படின்னா அது வந்துட்டு அறிவியல் பூர்வமாக வந்துட்டு யாரும் நிரு நிரூபிக்கலை அப்படின்னு சொல்லிகிட்டு அதை விட்டுடுறாங்க ஆனால் அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு அறிவியல் தன்மை இருக்குது அப்படின்னு யாரும் புரிஞ்சுக்க மாட்டேக்கிறாங்க இதை வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும் எல்லாத்துக்கும் வந்துட்டு விளம்பரப் படுத்தும் போது தான் அது தெரியும் எந்த அளவுக்கு நன்மையாக இருக்குதுன்னு அப்படின்னு புரியும்